எனக்கு பிடித்த உணவுன்னு பாத்தோம்னா சைவ வகை உணவுகள் நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் ஏன்னா அதில் இயற்கையாகவே கிடைக்கக்கூடியது கீரைகளும் சரி காய்கறிகள் பழங்கள் எல்லாம் இயற்கையாக கிடைக்கக்கூடியது அதுலேயும் பாத்தோம்னா எனக்கு காயில் பீட்ரூட் ரொம்ப பிடிக்கும் முதல்ல அது எனக்கு பிடிக்கிறதுக்கு காரணம் அதோட கலர் தான் அது நல்லா வைலெட் கலரில் பார்க்க பிங்க்காக அது நம்ம சாப்பாடு கூட பெசைஞ்சி சாப்பிடும்போது பார்க்கவே பிங்க்கிஷாக பிளேட் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த கலருக்காகவே ஃபர்ஸ்ட் எனக்கு பீட்ரூட் ரொம்ப பிடிக்கும் இன்னொரு ரீசன் என்ன பாத்தோம்னா எங்கள் அம்மா பீட்ரூட் செமையாக செய்வாங்க அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பீட்ரூட் மட்டும் வீட்டில் செஞ்சுட்டாங்கன்னா அது மூணு வேளைன்னுலாம் நான் பார்க்க மாட்டேன் எவ்வளோ வேளையாக இருந்தாலும் சரி நான் அதை நான் போட்டு போட்டு சாப்பிடுவேன் அம்மா சூப்பராக செய்வாங்க பீட்ரூட் மட்டும் இல்லாமல் நிறையா காயும் எனக்கு பிடிக்கும் பட் பீட்ரூட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச உணவு